எனக்கு ஸ்கூல் படிக்கும் போது வந்து ரொம்ப பிடிச்சிதுன்னா ஃபஸ்ட்டு கணக்கு பாடம் பிடிக்கும் அப்புறம் தமிழ் பிடிக்கும் மற்றதெல்லாம் சுமாராக தான் படிக்கிவேன் ஏன்னால் தமிழ் எழுத்துக்கூட்டி எழுத்துக்கூட்டி கூட படித்து எப்படியும் ஒன்று எழுதி பாஸ் மார்க் வாங்கிருவங்க நாங்கள் அப்போ படிக்கும் போதெலாம் நாங்களாம் அதிகம் படிக்கலை கணக்கு வந்து நான் வந்து இந்த வயசில் கூட இப்போ டக்குனு நீங்கள் எம்முட்டு கணக்கு சொன்னாலும் அதை நான் மனசுலே வச்சுருந்து கூட கரெட்டாக சொல்லிவிடுவேன் நீங்கள் எந்த வட்டி போடுகிறது எது போடுகிறதா இருந்தாலும் சரி நீங்கலாம் அதுக்கு கால்குலேட்ரு செல்லுங்களாம் வச்சுன்னு போடுறதை விட நான் மனசுலே மனக்கணக்கே கரெட்டாக போட்டுருவேன்